ஹலோ நான் டெர்னல் வாட்டர் சப்ளே பேசுறேன் சொல்லுங்கள் நீங்கள் யாருங்க ஓகே ஓகே ஒன்றை லிட்ருங்களா சரிங்க சரிங்க நாங்கள் வந்து அஞ்செய்துறுவா சார்ஜ் பண்ணுறோங்க அஞ்சுரூவா சார்ஜ் பண்ணுறோம் யாருங்க உங்கள் ஃப்ரெண்ட்டு யார் பண்ணது

இல்லைங்க அப்போ பண்ணிருப்போம் இப்போ நான் வந்து அப்போ நான் வந்து நாங்கள் வந்து மூண்ரூவா மூணாறுவாவில கூட பண்ணோம் இப்போல்லாம் விலவாசி ஏறிப்போச்சு வேணா நான் நால்ரூவாய்க்கு பண்ணுறங்க நால்ரூவாய்க்கு நான் இல்லை இல்லை இல்லை முடியாது முடியாதுங்க இப்போல்லாம் வந்து பெட்ரோல் விலலாம் ஏறிப்போச்சு இப்போல்லாம் இது பண்ண முடியாதுங்க முந்தி நான் பண்ணேன் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி கூட பண்ணேன் நான் மூண்ரூவா மூணாரூவா நால்ரூவாய்க்கு என்னவோ மூணாரூவாய்க்கு பண்ணேன் இப்பெல்லாம் விலவாசி ஏறிப்போச்சு பண்ண முடியாதுங்க நால்ரூவா வேணா பண்ணலாம் ஒருரூபா குறச்சி பண்ணலாங்க நீங்கள் ரெண்டாயிரம் லிட்டரு கேட்குறீங்க ரெண்டாயிரம் ரேட்டு கேட்குறனால நான் வேணா ஒருரூபா குறச்சி பண்ணுறேன் இல்லை இல்லை அது இதாவாதுங்க எங்களுக்கு கட்டுப்படி ஆவாது ஏன்னா இப்போ போய் ட்ரைவர் செலவு இருக்கு வண்டிக்கு பெட்ரோல் செலவு இருக்கு நாங்களும் வந்து அதை வாங்கி இங்கே வர நாங்களும் அமௌன்ட் கட்டி தான் வாங்கிகிட்டு வரோம் பணங்கட்டி வாங்கிட்டு வரோம் அங்கே இது அங்கே தண்ணிக்கு வரி கட்டிகிட்டு தான் வரோம் நாங்கள் அதெல்லாம் இருக்குதுங்க நாங்கள் என்னைக்கு என்னைக்கு வரனும் உங்களுக்கு ஃப்ரைடே இப்போ வீட்டுக்கு வந்து நான் வந்து வியாழக்கிழம நைட் வந்து இறக்கிட்டுங்களா ஆறு லிட்டரு இறக்கிடுறேன் சரிங்க சார் இல்லை நீங்கள் அட்ரஸ் எந்த இடம்ன்னு சொல்லுங்கள் நான் இது பண்ணிக்குறேன் நோட் பண்ணிக்குறங்க சரி பக்கத்து ஊர் சரி அப்போ இந்த நம்பர் நான் வந்து கால் பண்ணட்டுங்களா எந்த இடன்னு அப்போ சொல்லுறீங்களா

சரிங்க சரிங்க வீட்டுக்கு வீட்டுக்கு நான் ஒம்பது மணிக்கு வந்து இறக்கிடுறேன் வீட்டுக்கு தண்ணி மண்டபத்துக்கு வந்து எந்த சரிங்க சரிங்க அங்கையே நான் இறக்கிடுறேன் சரிங்க சரிங்க மண்டபத்துக்கு காலைல நான் நாலு மணிக்கே கூட வந்து இறக்கிடுவேன் இறக்கிடலாங்களா

சரிங்க சரிங்க ஓ கைலையே கொடுத்துடறீங்களா அமௌன்ட்டு சரிங்க சரிங்க ஏங்க ரெண்டாயரூவா எட்டாயரூவா அவங்க எட்டாயரூவா ஆவும் பத்தாயரூவா போடுறது சரி நீங்கள் அதுவும் இன்னொருத்தங்க ரெஃப்பர் பண்ணிருக்காங்க சரி அவங்களுக்கும் வந்து கொடுத்துருக்கன் அப்போ கொடுத்தன் இப்போ முடியாது தாங்க இந்த இது சரி ஆமாம் ஆமாம்ங்க நல்லாருக்கு நான் இது கடலூர் மாவட்டம் ஃபுல்லாக பண்ணிருக்குறேங்க நான் எங்கே வேணாலும் பண்ணிருக்கேன் எனக்கு மூ நாலு வேனு இருக்கு இப்போ ட்ரைவருக்கெல்லாம் காசு கொடுக்கனுல்ல அதாங்க வந்து ட்ரைவருக்கு பெட்ரோல் செலவு அதனால் தான் எனக்கு கட்டுப்படி ஆகணுள்ள இந்த ரேட் நான் சொல்லுறேன் இல்லாட்டின்னா நான் உங்களுக்கு எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ குறச்சி கொடுத்தேன் ஆம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம் முக்கால்வாசி நான் கல்யாணத்துக்குதான் இப்போ நிறையா பண்ணுறதுங்க கல்யாணம்

சரிங்க சரிங்க சரிங்க நீங்கள் பாருங்கள் நீங்கள் தண்ணி எங்கள் தண்ணி நல்லாருக்கும் நீங்கள் பார்த்துட்டு இது பண்ணுங்கள் அடுத்தது கூப்பிடுங்க ஓகே ஓகேங்க ஓகேங்க தேங்க்ஸு நான் வந்து அன்றைக்கு வந்து பார்க்கறேன் வியாழக்கிழம வந்தடுறேங்க ஓகேங்க ஓகேங்க தேங்க்ஸ்ங்க தேங்க்ஸ்ங்க தேங்க் யூங்க